நான் பிரச்சனையை சந்தித்தது சவால் அப்படினா எங்கள் வீட்டுக்காருனாலே தான் எங்கள் வீட்டுக்காரு தான் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பிரச்சினைன்னா எங்கள் வீட்டுக்காரரு தான் அவர்ப்பாட்ட சண்டை பண்டு அம்மா வீட்டில் போய் இருந்தேன் அப்புறம் ஒரு காலம் தான் நினச்சு பார்த்தேன் எதுக்கு போய் அம்மா வீட்டில் இருக்கணும் நாம்ப இந்த பிரச்சினைய எதிர்கொண்டு நாம்ப போய் அந்த வீட்டிலையே வாழணும் நம்ப பிள்ளைங்களுக்கொசரம் வாழணும் அப்படினு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டிலையே வந்து எங்கள் வீட்டுக்காரரு கூட நான் சண்டை பண்ணிட்னாச்சு என் பிள்ளைங்களுக்கொசரம் நான் வாழ்கிறேன் எதுக்காக நம்ப துவண்டு போகணும் எதுக்காக நம்ப அடிபடிஞ்சு போகணும் நம்ப பக்கம் நாயம் இருக்குது நம்ம நாயத்துக்கொசரம் தான் பேசுகிறோம் அடுத்தவங்க என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க அது ஒன்றும் தேவை இல்லை நம்ம மனசாட்சிக்குனு கடவுளுக்கும் நாம்ப பண்ணுறது உண்மை நாம்ப பேசறது உண்மையின்னு தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கெல்லாம் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை என் பிரச்சனையை நான் எதிர்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கைக்கு எங்கள் வீட்டுகாரு தான் அதுக்கு காரணம் என் பிரச்சினைக்கு காரணமே அவரை எதிர்கொண்டு தான் நான் இப்போது வந்த எங்கள் வீட்டிலையே வந்து என் பிள்ளைங்களுக்கொசரம் நான் வாழ்கிறேன்